ஆ கால்நடை மருத்துவருங்களா ஆ இது எங்கள் வீட்டு நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரமாக உடம்பு சரில்ல வந்து என்ன பிரச்சனைனு தெரில அதை பார்த்திங்கன்னா ஒருமாதிரி சோர்ந்தே தான் இருக்குது வீட்டில் அதிகம் சாப்பிடவும் மாட்டேங்கிது அது மட்டும் இல்லாம கீழ்த்தாடைக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒருமாதிரி வீங்கி இருக்குது அது வீக்கத்தை அதுவும் இந்த ஒருவாரமாகதான் இருக்கு அப்புறம் இது இதுன்னு பார்த்திங்கன்னா இது தயிர் சோறு அப்புறம் சிலநேரத்தில் வந்து கறி சோறு இந்தமாதிரிதான் போடுவோம் ஒரு கலவைசாதம்மாரி போடுவோங்க அவனுக்கு அதுதான் பிடிக்கும் அவனுக்கு ஒன்ரை வயசாகுதுங்க இது முதல்ல பார்த்திங்கன்னா வெறிபிடிக்காம இருக்குறதுக்கு ஒரு ஊசி அப்புறம் இன்னொரு ஊசி போட்ணுட்டு இருதாங்க அந்த ரெண்டு தான் இப்போ வரைக்கும் போட் இருக்கோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த இது வெறிபிடிக்காம இருக்க ஊசி வந்து இன்னும் போட்லாம் இன்னொரு ஊசி மட்டும் இப்போ வரைக்கு போட் இருக்கோங்க ஆ இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு மருத்துவர்கிட்ட காட்டிகிட்டு இருந்தோங்க இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தார் அவர்தான் வந்து உங்கள் நம்பர் கொடுத்தாருங்க ஆமாம் இல்லை மற்றநாயிங்களோட சண்டை எல்லாம் போடாதுங்க இது எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்திங்கனு வச்சுகோங்க தோட்டமெல்லாம் பார்த்துட்தான் இருக்கோம் இந்த இது அரணை அந்தமாதிரிதான் எதாவது வரும் ஆனால் வந்துச்சினாலும் இவன் சும்மா விடமாட்டாங்க போய் பிச்சிபோட்ருவான் அது எல்லாத்தையும் கடிச்சே மற்ற நாயிங்களோட எல்லாம் சண்டபோட மாட்டான் ஆ இது இவன் வந்து கோம்பங்க கோம்பை வகையை சேர்ந்தவன்

இல்லைங்க இது நாங்கள் இங்கே இருக்கிற இடம் வந்து காடுமாதிரிலாம் ஏதுவும் இல்லை எங்கள் எல்லாம் வேட்டைக்கு கூட்டு போகமுல்லைங்க இல்லைங்க இது அப்பப்போ வெளிலயும் கூட்டு போவோம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி தூங்கறத்துக்கும் வீட்டுக்கு வருவாங்க அப்புறம் காலையில் கரெக்டாக வந்து மூணு வேளையும் சாப்பிட்றதுக்கு வந்துவிடுவான் மற்றபடி கொஞ்ச நேரம் அந்த வெயில் இருக்குறப்போ மட்டும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க மற்றபடி அவன் தோட்டத்துலையே தாங்க சுற்றிட்டு இருப்பான் இது நான்தான் பார்த்துக்குவேன்

இல்லைங்க அப்போல்லாம் இந்தமாதிரி பிரச்சனையே வந்ததில்லை ஆனா என்னென்னா இப்போ அவனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளேதான் போதும்போதும்ன்னு ஆயிடும் ஒரு இடத்துல நிற்க மாட்டான் ஓடிகிட்டே இருப்பான் இல்லைங்க இறைச்சியும் போடுவோம் ஆனால் இது கொஞ்சம் கலந்து கலந்து போடுவோங்க ஏன்னா அதை மட்டும் போட்டுட்டு இருந்தா சில நேரத்தில் சாப்பாடு சாப்பிட மாட்டான் ஃபர்ஸ்ட்டு அதை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடும் சேர்த்து அதோடு கலந்து கொடுப்பங்க அப்படி கொடுத்தாதான் சாப்பிடுவான் ம் சரிங்க ஆ நன்றிங்க